நான் இருக்கிற கிராமம் வந்து திருவண்ணாமலையில் இருக்குது ஒரு சின்ன கிராமந்தான் இங்கே இருக்கற கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லோருமே விவசாயம் தான் இங்கே மோ மோஸ்ட்லி இங்கே எல்லோருமே பண்ணுறது விவசாயம் தான் தொழிலாகவே பண்ணுறது காலங்காலமாக பண்ணுறதும் தொ விவசாயம் தான் அது இல்லாமல் பெண்கள் சுய உதவி குழு இருக்குது சங்கம் இருக்குது ஆண்கள் சுய சுய உதவி குழு இருக்குது அப்பறம் அன்றாட வேலைகளை வேலைகளை பார்க்கற மாதிரி தொழில்கள் எல்லோருக்கிட்டையும் இருக்குது விவாசாயத்தில் நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போது இந்த காலக்கட்டத்தின் இந்த சீசனில் தர்பூசணி போடுவாங்க அறுபது நாளில் அது மொளைச்சி வந்துடும் அது அறுவடை பண்ணும் போது அதில் ஒரு அந்த தொழிலில் ஒரு லாபம் கிடைக்கும் அதை வச்சி திரும்ப இன்னொரு விவசாயத்தில் இன்னொன்று அடுத்த சீசனில் இன்னொன்று போடுவாங்க ஸோ இந்த எங்கள் கிராமத்தில் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா விவசாயம் ஒரு முக்கியமான தொழிலாக ஒரு பங்கு பெறுது இதை விட அடுத்த இது என்னென்னால் வந்து இங்கே இருக்கற எல்லோருமே வந்து ஒரு சில எல்லோருமே மேக்ஸிமம் ஒரு கைத்தொழில் ஒன்று வச்சிருப்பாங்க ஏன்னால் வந்து அந்த கைத்தொழில் வச்சிருந்தா தான் நம்ம என்ன தான் படிப்பு படித்திருந்தாலும் என்ன தான் வந்து டிகிரி முடித்திருந்தாலும் என்ன தான் ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்குன்னு சொந்தமாக ஒரு தொழில் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற ஒரு கட்டத்துனாலேயே அவங்க வந்து சின்ன வயசில் இருந்தே ஒரு சில தொழில்களை தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் நமக்கு ஒரு கைத்தொழில் வேணும்ன்ற இதை வந்து நெனைச்சி இப்போ இது சின்ன பசங்கள்லேருந்து எல்லோருமே அந்த ஒரு தொழிலை வந்து கணக்கு எடுத்துக்கிறாங்க அது அவங்களுக்கு சக்சஸும் தருது ஃப்யூச்சரில் ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் என்ற அந்த சென்டன்ஸ் வந்து நெஞ்சில் வச்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஒரு அடிப்படை கோரிக்கையோடு வாங்க எங்கள் ஊர்லேயும் அரசியல்லாம் இருக்குது ஆனால் அரசியலுக்கும் தொழிலுக்கும் வந்து எந்த விதமான சம்மந்தமும் இல்லை ஸோ வாழ்க்கையில் முன்னேறணும்னால் எல்லோருமே ஒரு கைத்தொழிலை ஒன்று வச்சிக்கணும் தொழிலுன்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில் முன்னேறதுக்குக் கூடிய ஒரு நல்ல பழக்கம் தொழிலை ஒரு பழக்கத்தை மாற்றிக்குங்க பழக்கம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது ஸோ போ போகாம பார்த்துங்க